இப்போ சமீபத்துல தமிழ்நாட்டுல தலைப்பு செய்தின்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது தமிழ்நாட்டில சமீபத்தில் இல்லை தமிழ்நாட்டில பொருத்த வரையும் தலைப்பு செய்தின்கிறது வாரம் வாரம் வரும் வாரம் வாரம் ஒரு செய்தி தான் இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சுனா நம்ம தலைவர் இறந்தாரு நம்ம தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தவறிட்டார் அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக தமிழ்நாட்டு மூலயமா செய்தின்கிறதோட ஒரு வருத்தமான செய்தி வருத்த செய்தி வந்து தமிழ்நாட்டில எல்லா இடத்துலையுமே எல்லாம் தொண்டர்களுமே மிக ஆழ்ந்த வருத்தத்தில் எப்படி சொல்ல மூழ்கிட்டாங்க அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர் மிகச்சிறந்த மனிதர் பல்வேறு குணங்களை அவர் தன்னகத்தே வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்லா நிறையா பேர்த்துக்கு அவர் வந்து அன்னதானம் உதவிகள் நிறையா விஷயங்கள் அவர் செஞ்சதாக அந்த திரை ஊடக வட்டாரங்கள் வந்து சொல்லுறத நம்ம கேட்டிருக்கறோம் அதை பொருத்து அதை பேஸ் பண்ணி ஐ மீன் அதை தெரிஞ்சு தான் நம்ம இந்த கருத்தை சொல்கிறோம் அவர் திரைப்படங்களும் சரி அவர் நடித்த படங்களும் சரி அவர் ரெண்டுமே நல்லா சிறப்பாக செஞ்சிருப்பார் நிறைய படங்கள் பார்த்தோன்னா அவர் படத்தில் நிறைய படங்கள் வந்து நல்ல ஒரு வெற்றி படம் அமைஞ்சிது வந்து பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதன் ரமணா இப்படி நிறைய படங்கள் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இது வந்து உள்ளூர் செய்தியிலையும் நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல வச்சுக்கிட்டாலும் சர்வதேச அளவில் பார்த்தன்னா நிறைய நிகழ்வுகள் நடக்குது இப்போ நம்ம ரீசண்டாக தருமபுரி தொப்பூர் கணவாய் விபத்து அதெலாம் யாருமே எதிர்பார்க்கல அதில் ஒன்று அந்த இடத்துல அடிக்கடி அது நடந்தாலும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு வருத்தமான செய்தி தான் அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை அடித்து எடுத்து அந்த இடத்துல ஒரு மேம்பாலம் எல்லாம் அந்த ஒரு வழியை ஒரு சரி பண்ணுறதோ ஏதோ ஒரு கவனத்தை கொண்டு போய் அவங்க சரி பண்ணால் மட்டுந்தான் அதாவது செண்ட்ரல் கவர்மெண்ட் ஐ மீன் மத்திய அரசிடம் முறையிட்டு அங்கே தேசிய நெடுஞ்சாலையை வழி மாற்றி விட்டாலோ இல்லை டோல்கேட் ஏதோ ஒரு விஷயோம் அந்த செஞ்சால் மட்டும் தான் அங்கே வந்து விபத்துன்றது இதுக்கப்புறம் நடக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படின்றது என்னோடய கருத்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன்